சொல்லுங்க யார் அப்படியா அவ்வளோ தூரம் அப்படியா எல்லாமே பார்த்துருக்கீங்களா அப்படியா ஓ தேங்க் யூ ஸோ மச் ஓ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க ஓகே ஓகே நீங்கள் என்ன ம் ஆ ஓகே ஆ

இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆன்சர் வந்து விடை இருக்குது நம்மளால முடியாதது வந்து எதுவுமே கிடையாது நம்ம வந்து இப்போ வேலைக்கு போனாலுமே நம்மளோட பெர்சனல் லைஃப்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு கவனம் செலுத்தணும் இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை புரிஞ்சிக்கிறார் எல்லோர் ஹஸ்பண்டும் அப்படி இருக்கிறது இல்லை இப்போ இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டு என்னை வெளியே அனுப்புகிறாரு படம் நடின்னு சொல்கிறாரு மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் படம் நடிக்க விட்றாரு என்னோடய பெர்சனல் லைஃப்பையும் நான் பார்த்துக்கிறேன் இதில் வந்து கஷ்டம் எதுவும் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் குடும்பத்தில் எல்லாமே பண்ணலாம் நம்ம நினைக்கிற எல்லாமே டைமிங் வந்து ஒரு ஒரு விஷயம் அரை மணி நேரம் செய்யக்கூடிய விஷயத்த நம்ம கால் மணி நேரத்தில் டக்குன்னு செஞ்சுட்டோம்ன்னா நமக்கு வந்து டைம் வந்து மிச்சம் மிச்சம்தான் இருக்கும் இப்போ அரை மணி நேரம் செய்கிறத சில பேர் ஒரு மணி நேரம் ஆக்குகிறாங்க அதனாலேயே வந்து டைம் வந்து ரொம்ப இதாகும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஃப்ரீ அந்தமாதிரி ஆ ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் உங்களோடய பேர் என்னது ஆ ஷ்யூர் நீங்கள் ஷ்யூர் நீங்கள் சென்னைக்கு வரும்போது என்னை எனக்கு கால் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்கள்கூட ஃபோட்டாே எடுத்துக்கிறேன் உங்கள் நேம் சொல்லுங்க உங்கள் நேம் சொல்லுங்க ஆ ஓகே தேங்க் யூ ஸோ மச்